இளம் விலங்குகலுங்குறப்ப ஆட்டுக்குட்டி இருக்குதுங்க அது என்ன செய்யும் குட்டி போட்ட உடனே தாய்ப்பால் தாய் கிட்டே போய் பால் குடிக்க கூட அதால் முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் தாய் தாய்ப்பால் அந்த குட்டியை கொண்டு போய் தாயின் மடியில் காம்பை வச்சு அதுக்கு பால் ஊட்டுவோங்க அப்புறம் என்ன செய்யும் ஒவ்வொரு நேரம் கறந்து கூட அந்த பாலை கறந்து கூட சங்கு வழியாக அந்த குட்டிக்கு போடுவோங்க அப்புறம் அதுக்கு மேலே என்ன செய்யணும்னா சுடு தண்ணீ இருக்கு பார்த்தீங்களா அந்த சுடு தண்ணீயை அதுக்கு செரிமானம் ஆகணுங்க்குறதுக்காக சுடு தண்ணீய ஒரு நேரம் போடுவோங்க அப்புறம் என்ன செய்யும் அது கொஞ்ச நாள் வளர்ந்த பிற்பாடு அது தாய்ப்பால் பத்துல ஆடு மேய்ச்சலுக்கு போகுதுனு வச்சுக்கோங்க அப்போது வந்து அந்த ஆட்டுக்கு போகிறப்ப குட்டிகளுக்கு பால் ஊட்டும் அப்புறம் திரும்ப மாலை நாலு மணி அஞ்சு மணி ஆகும் ஆடுலாம் வீட்டுக்கு வர அப்போ என்ன செய்யும் குட்டிக்கு பால் தேவைப்படும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் ஒவ்வொரு நேரம் என்ன செய்வோம் பாக்கெட் பால் இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா கொஞ்சம் தண்ணீய கூட வச்சு அதை காய்ச்சி அதையும் கொட போடுவோம் இல்லைனா நம்ம சாதம் வடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கஞ்சி இருக்குது அந்த கஞ்சியை நல்லா உப்பு போட்டு பிள்ளைங்களுக்கு பால் ஊற்றுது மாதிரி பாட்லில் ஊற்றி லப்பர் போட்டு ஆட்டு குட்டியை மடியில் வச்சுக்கிட்டு அப்படி ஊட்டுவோங்க அப்புறம் என்ன செய்யணும் ஆடுகளெலாம் இனப்பெருக்கம் அடையணும்னு சொன்னீங்கன்னால் பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு இந்த அம்மாவாசை டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டயத்தில் வந்து மனிதர்களுக்கு மாதிரி அதுகளுக்கும் வெள்ளையான ஒரு பால் மாதிரி வருங்க அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் நமக்கு இதை விட நல்ல ஜாதியான ஆடு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் போய் கூட மற்றவங்கள்ட்ட கேட்டு அவங்க கிடா வெச்சுருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு ஒரு ஒரு நாளைக்கு எனக்கு இந்த கெடயா கொடுங்கள் எங்கள் ஆடு இருக்குது இந்த மாதிரி இன்றைக்கு ஆடு மறிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க கெடா கொடுப்பாங்கள் நைட்டில் கொண்டார்ந்து ஆட்டோடய அந்த பெட்டை ஆட்டோடய அந்த கெடா ஆட்டையும் வச்சு அதுக்குன்னு ஒரு கொட்டகை இருக்கும் பார்த்தீங்களா அதில் படல் கட்டி இருப்போம் அதுக்கு நடுப்பர உற்றுவோங்க அதே அப்போது வந்து நல்ல ஆட நமக்கு கிடைக்கும் என்கிறதுக்காக இன்னொருத்தவர்டேந்து வாங்கி அந்த கெடாய விடுறோம் அதுலேந்து நமக்கு நல்ல இனம் கிடைக்கும் ரெண்டு பராமரிக்கிறதுன்னா என்ன நம்ம அதுக்கு தேவையான நேரா நேரத்துக்கு மேய்ச்சல் மட்டும் பத்தாது தீவனம் புல் வீட்டா வீட்டுக்கு வீட்டுலேயே வீட்டு சுற்றி அந்த மரம் வச்சுருக்கோம் துவா புல்லு மரம் அதை போடுவோம் அப்புறம் என்ன செய்வோம் அவுத்தி அவுத்திக் கீரைலாம் வாங்கிட்டு வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தாவது அதுகளுக்கு போடுவோம் அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகுறதுக்குனே அதுகளுக்கு சீரகம் மிளகு பூண்டு பெருங்காயம் வெற்றில இதுகளை எல்லாம் போட்டு நல்லா இடித்து அதன் அந்த தண்ணீய எடுத்து அதுகளுக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் பாட்டில் அந்த குட்டிகளுக்கு போடுறோம்னு சொன்ன பார்த்திங்களா அந்த மாதிரி பாட்டிலேயும் கொடுப்போம் அதுக்கு ஆடுகளுக்குன்னு கொடுக்குறதுக்குன்னு ஒரு மூங்கிலில் ஒரு மருந்து போடுகிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது அதெல்லாம் வச்சு போட்டு விடுவோங்க அப்புறம் என்ன இருக்குது எங்கிட்ட வந்துங்க செம்மறி ஆடு இருக்குது கோம்பை ஆடு இருக்குது நாட்டு ஆடு இருக்குது மாடுகளில் ஜெசி மாடு இருக்குது நாட்டு மாடு இருக்குது அப்படின்னு பல வகை ரெண்டு வகையான மாட்டு இனங்கள் இருக்குதுங்க ஆட்டுல மூணு ரகம் இருக்குதுங்க